தமிழ் வார்த்தையில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை வணக்கம் நன்றி தமிழ்மொழி தமிழ்த்தாய் வாழ்த்து இந்த மாதிரி பலவிதமாக சொல்லிவிட்டு போகலாம் தமிழ்மொழியில் ரொம்ப பிடிச்சது ம இப்போ வந்து த இந்த ட்ரெடிஷ்னல் இந்த ஜென்ரேஷனில் தமிழ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு வருது கம்மி ஆகிட்டு வரக்காரணம் என்னெனா இங்கிலீஷ் வந்து நிறையா எஃபோட் போட்டு சொல்லி தந்துகிட்ருக்காங்க தமிழ் அவ்வளோக்கு இது பண்ணுறது இப்போ ஸ்டூடென்கிட்டே எடுத்துக்கோங்க ஸ்டூடென்ட்ஸ் வந்து ஸ்கூலில் வந்து எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது தமிழ் மீடியம் இருக்குது இப்போது கவுர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது ப்ரைவட் ஸ்கூலும் இருக்குது ப்ரைவேட் ஸ்கூல் ஃபுல்லாக டோட்டலாக இங்கிலீஷ் தான் ஆனாலும் தமிழ்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சுருப்பாங்க அது அவ்வளோக்கும் சொல்லி தர மாட்டாங்க இங்கிலீஸ் சம்பந்தப்பட்டது தான் சொல்லி தருவாங்க இதே தமிழ் மீடியம் கவுர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கனா இந்த இப்போது காலகட்டத்துக்கு இங்கிலீஷ் கொண்டுட்டு வந்துட்டாங்க கவுர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷ் இருக்குது இங்கிலீஷ் ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் இங்கிலீஷ் தான் இருக்குது இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் தமிழ் பேச சொன்னால் பேச மாட்டேங்கிறான் தமிழ்நாட்டில்தான் பிறந்துருக்கான் எல்லாம் இருக்கான் தமிழ் பேச சொன்னால் எனக்கு தெரியாதுங்கிறான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்சில் தான் பேசுகிறான் இப்போ அந்த குழந்த மைண்ட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பேரெண்ட் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷேலேயே சொல்லி சொல்லி சொல்லி பேசி பேசி பேசி பேசி பழக்கி விட்டு தமிழ் இப்போ யாருக்குமே வரதில்லை இதில் வந்து பெருமிதம் கொள்வது வந்து தமிழை பிடிச்சவுங்க வந்து ரொம்ப பெருமிதம் கொள்ளுவாங்க இந்த தமிழை விட்டுவிட்டு இங்கிலீஷை தமிழ்நாட்டில் இருந்துவிட்டு இங்கிலீஷை படிச்சுட்ருக்கவுங்களுக்கு தமிழை மேலே ரொம்ப அட்ராக்ட் இருக்காது தமிழை தமிழ் வந்து ரொம்ப விரும்பி விரும்பி படிக்கிறவர்களுக்குதான் தமிழோட அர்த்தமும் அதை என்ன ரீசன் அப்படின்னு தெரியும் இப்போ எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் பேசுனால் தமிழே பேசிகிட்டு இருப்பாங்கனு இல்லை எல்லா நாட்லேயும் எல்லா லேங்வேஜும் கலந்துதான் பேசுவாங்க இப்போ கேர்ளா போனால் மலையாளம் பேசுவாங்க மலையாளம் மொழி பேசுவாங்க இப்போது இந்த ஃபாரின் சைட் போனால் இங்கிலீஸீ அந்த மாதிரி பேசுவாங்க ஒரு ஒரு ஒரு சைட் ஒரு ஒரு வித்தியாசமான இருக்கும் இப்போ தமிழை வந்து இம்பார்ட்டனால் எடுக்கிறதில்ல இம்பார்ட்டனாக எடுக்கணும் தமிழ்தான் எல்லாமே இங்கிலீஷெல்லாம் நம்மளுக்கு இந்த ஜென்ரேஷனில் எல்லாேரும் இங்கிலீஷ் தான் படிக்கணும் இங்கிலீஷில்தான் பேசணும் குழந்தைகளுக்கு எல்லாேரும் சொல்லி தர்றதுதான் நாங்கள் படிக்கும்போதும் சரி இங்கிலீஷில்தான் காலேஜ்ஜில் படிக்கும்போதும் இங்கிலீஷ் தான் தமிழ்லேலாம் ஃபங்ஸன்னால் மட்டும் பேசுவோம் பண்ணுவோம் காலேஜ்ஜில் படிக்கும்போது இங்கிலீஷே தான் இப்போது நாங்கள் இங்கிலீஷ் பேச பேச எங்களுக்கு தமிழ் வார்த்தை எழுதுகிறக்கு வரதில்லை இப்போது படிக்கிறக்கு வரதில்லை அதே மாதிரி தான் ஸ்டூடண்ட்ஸும் அப்படிதான் இருப்பாங்க தமிழ் வார்த்தை எழுத வராது படிக்க வராது பார்த்து பார்த்து எழுதுறதுனா எழுதுவாங்க அது ஓனாக நம்ம இப்போ ஒரு வார்த்தை செம்மொழி அப்படின்னா அந்த ஸ்பெல்லிங் வந்து குழந்தைகளுக்கு தெரியறதில்லை ஏன்னால் இங்கிலீஷ்ஷில் ஏதோ ஒன்று ஆப்பிள் ட்ரெடிஷ்னல் கங்ராஜ் அங்கே அப்படி இப்படிலாம் சொன்னால் எல்லாம் அப்படியே எழுதுகிறாங்க குழந்தைங்க இந்த மாதிரிதான் தமிள் வந்து ரொம்ப எப்படி சொல்வது ரொம்ப டவுன் பண்ணிவிட்டு போகிறாங்க தமிழை நல்லா புரிஞ்சவங்க தமிழுக்காக ரொம்ப ஆசைபட்டு படிக்கிறவங்களுக்கு தமிழ் வந்து ரொம்ப பெருமிதமாகதான் கொள்கிறோம் ரொம்ப ரொம்ப தமிழ்தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் லேங்வேஜ் வந்து கன்னடம் கன்னடம் வந்து நாங்கள் வீட்டில் மட்டும் பேசிப்போம் இப்போ வெளியே போனால் பண்ணிணா தமிழ் பேசுவோம் வீட்லேயும் தமிழ் பேசுவோம் காலேஜ் போனால் தமிழும் பேசுவோம் இங்கிலீஷு பேசுவோம் படிக்கிறது அளவில் இங்கிலீஷ் வச்சுகணும் அது எல்லா இடத்துல நம்ம போய் யூஸ் பண்ணுறது ஒரு ஒரு சுச்வேஷன் வந்தால் இங்கிலீஷ் யூஸ் பண்ணணும் மத்த டைம் எல்லா தமிழ் தானே பேசவோம் தமிழ் தானே இது பண்ணுறோம் இப்போ தமிழில்தான் நம்ம எப்பேயுமே மக்களான இந்திய மக்களான நாம் தமிழை வந்து ரொம்ப பெருமிதம் பெருமித பெருமிதம் அடைந்து நல்லா பேசணும் அது தமிழை மட்டும் பழகணும் அப்படி இருக்கணும் நம்ம குழந்தைங்க கிட்டே ஒரு ஒரு சமயம் பேசும்போது தமிழில்தான் பேசுகிறோம் ஏன்னால் அவுங்கவங்களுக்கு அவுங்கவங்க லேங்வேஜ் இருக்கும் இந்த மாதிரி லேங்வேஜ்ஜில் நாங்கள் பேசுவோம் அதே மாதிரி எப்பேவுமே தமிழ் மொழியில் பிடிச்ச வார்த்தைகளும் வந்து எனக்கு எல்லா வார்த்தையும் ரொம்ப பிடிக்கும் அந்தந்த வார்த்தை எனக்கு சொல்ல தெரியலை அதனால் எனக்கு எல்லா வார்த்தையும் பிடிக்கும் இப்போ இம்பார்ட்டனாக சொல்லணுனா இதுக்கு நான் ஒரு அஞ்சு வார்த்தை சொன்னேன் மத்தபடி தமிழில் எல்லா வார்த்தையும் பிடிக்கும் தமிழ் பேசதான் பிடிக்கும் இங்கிலீஷ் படிப்போடு சரி அதே மாதிரிதான் எல்லா ஸ்டூடன்ட்ஸும் இருக்கணுன்னு நான் ஆசைபட்றேன் இது எல்லா தமிழே சொல்லி சொல்லி பெருமிதம் கொள்கிறத விட நல்ல தமிழ் மொழியை வந்து பழக்க வைங்க குழந்தைங்களுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமிதம் வந்து தமிழ் பேசுவது தமிழ் பழகுறது தமிழ் படிக்கிறது தான் பெருமிதம்